கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஃபேமஸ்னாலே அது வந்து காலேஜு தான் பிரிஃபெர் பண்ணுவாங்க ஏகப்பட்ட ஸ்டேட்ஸில் இருந்து கோயமுத்தூரில் கோயமுத்தூருக்கு படிக்க வருவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸானால் பெஸ்ட்டான காலேஜஸ்னால் கோயமுத்தூரில் தான் ஏகப்பட்டது இருக்குது அதில் சில எக்ஸாம்பிள் காலேஜஸ்னால் பி எஸ் ஜி காலேஜு இந்துஸ்தான் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜு குமரகுரு காலேஜு த அண்ட் தென் கோயமுத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாரதியார் யுனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறையா காலேஜ் இருக்குது மக்கள் வந்து மற்ற ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் இந்த காலேஜிக்குலாம் படிக்க வருவாங்க கோயமுத்தூர்னால் பெஸ்ட்டு காலேஜ் அந்த மாதிரி பீப்புல்ஸ் வந்து இங்கே வந்து படிக்க வருவாங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது எக்ஸ்சாம்பிள் சி எஸ் அகாடமி கோவை வித்யா மந்திர் யுவபாரதி பப்ளிக் ஸ்கூல்ஸ் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது பீப்பில் எல்லோருமே இப்போ கோயமுத்தூரில் படித்தா நம்மளுக்கு மறுபடியும் ஹையர் எஜிக்கேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் எல்லோருமே இண்டர்வியூஸு இந்த எ ஏகப்பட்ட பேர் நிறையா காலேஜஸ்க்கு வருவாங்க அதனால நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கு எதாச்சும் பண்ணணுன்னா கனடா அப்ராட் அந்த மாதிரி பிரிஃபெர் பண்ணுவாங்க கோயமுத்தூர்னால் காலேஜஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ சப்போஸ் நம்ம எதாச்சும் படிக்க முடியல அந்த மாதிரினாலும் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி காலேஜஸ்னால் அதனால் பீப்பில்ஸ் எப்போயுமே பிரிஃபெர் பண்றதுனால் பெஸ்ட்டான காலேஜ்னால் வந்து கோயமுத்தூரில் தான் அதனால ஏகப்பட்ட ஸ்டேட்டில் இருந்துலாம் வந்து படிப்பாங்க மணிப்பூர் கேரளா அந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் இருந்துலாம் வந்து படிப்பாங்க அண்ட் தென் ஊட்டி அந்த மாதிரி நிறையா பிளேஸில் இருந்தெல்லாம் வந்து படிப்பாங்க சேலம் நாமக்கல் அந்த மாதிரி நிறையா பேர் வந்து கோயமுத்தூரில் தான் காலேஜஸ் பிரிஃபெர் பண்ணி படிப்பாங்க நிறையா காலேஜில் இண்டர்வியூஸ் கேம்பஸ் இண்டர்வியூ இந்த மாதிரி நிறையா வந்து நிறையா பேர் நிறையா இடத்தில் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்ராட் கம்பெனிஸ் ஃபாரீன் கம்பெனிஸில் எல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து இங்கே கிடைக்கிறனால கோயமுத்தூர்னால் கோயமுத்தூரில் பெஸ்ட்டு காலேஜ் அது கோயமுத்தூர்னால் பெஸ்ட்டு காலேஜ் அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் இப்போ அங்கேயே ஸ்கூல் படிச்சிட்டு அதே மாதிரி கோயமுத்தூர்லேயே காலேஜஸ் கிடச்சிரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நல்லா சொல்லித் தருவாங்க நல்ல நாலேஜ் இம்ப்ரூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதனால் வந்து கோயமுத்தூர் பெஸ்ட்டுனு சொல்கிறாங்க இப்போ ஸ்கூலில் படித்துட்டு அப்படியே காலேஜ் அங்கேயே படிச்சிட்டீனால் ஏ சப்போஸ் அங்கேயே வேலை கிடச்சிரும் கோயமுத்தூர் ஊர்லேயே வேலை கிடச்சிரும் இல்லைன்னா வேறே எங்கேயாச்சும் வேலை கிடைக்கலாம் டிசிஎஸ் கம்பெனி இந்த மாதிரி பெஸ்ட்டு கம்பெனிலாம் இண்டர்வியூ எடுக்க வருவாங்க அதனால் தான் மக்கள் வந்து ரொம்ப பிரிஃபெர் பண்றதுனால் காலேஜ் இப்போ யாரையாவது சேர்த்தணுன்னா ரொம்ப பிரிஃபெர் பண்றதுனால் கோயமுத்துராக இருக்கும் மோர் தன் மற்ற டிஸ்ட்ரிக்குலாம் விட கோயமுத்தூருக்கு வந்து நிறையா பேர் வந்து காலேஜ் பிரிஃபெர் பண்றதுக்கு வருவாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக இருக்கும் அதனாலேயே மக்களுக்கெல்லாம் கோயம்பத்தூர்னால் காலேஜ் அண்ட் ஸ்கூல் வந்து ஃபேமஸாக இருக்குன்னு தோணும் ரொம்ப நிறையா பேர்னால் காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கும் ரொம்ப ஹையர் போஸ்ட் வாங்கணும் அந்த மாதிரினே வந்து சேருவாங்க சில பேர்லாம் நம்ம இந்த காலேஜில் படித்தா பெஸ்ட்டாக இருப்போம் லோவாக இருந்தாலும் சரி இந்த காலேஜில் படிக்கிறான் நல்லா படிப்பான் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூமெண்ட் இருக்கும் அந்த மாதிரினே நிறையா பேரு வந்து படிப்பாங்க ஏகப்பட்ட ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வந்து இந்த காலேஜ் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் தான் இந்த அட்மாஸ்பியரில் தான் எனக்கு காலேஜ் வேணும் அந்த மாதிரிலாம் வந்து படிப்பாங்க அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயமுத்தூரில் காலேஜ் படித்தா நல்ல வேலை கெடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பீப்புல்லாம் நிறையா பேர் வந்து இங்கே படிப்பாங்க அண்ட் தென் ஃபீஸ் ஸ்டக்ச்சரும் மாட்ரேட்டாக இருக்கும் அந்த ஏரியா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டால் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்மளுக்கும் வெளியே இருக்கிற விஷயமெல்லாம் நிறையா தெரியும் ஸோ தட் அதனாலேயே கோயம்புத்தூர் ரொம்ப சூஸ் பண்ணுவாங்க மக்களுக்கெலாம் அண்ட் அதே மாதிரி தான் நிறையா டெக்னலாஜி பாரதியார் யுனிவர்சிட்டி பெஸ்ட்டு காலேஜு நிறையா பெஸ்ட்டு காலேஜு பாரதியார் யுனிவர்சிட்டி அண்ட் தென் பிஎஸ்ஜி காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் இந்துஸ்தான் எஞ்சினியரிங் காலேஜு இந்த மாதிரி நிறையா காலேஜஸ் இருக்குது அதனாலேயே மக்கள் வந்து பிரிஃபெர் பண்ணுவாங்க கோயமுத்தூர் பிரிஃபெர் பண்ணுவாங்க சென்னை இந்த மாதிரி மற்ற ஏரியாவை விட மக்கள் பிரிஃபெர் பண்றது கோயமுத்தூராக இருக்கும் அதனாலேயே கோயமுத்தூர் பெஸ்ட்டு வந்து காலேஜுக்குன்னே அவங்களே பிரிஃபெர் பண்ணியிருக்குறாங்க ஸ்கூல்ஸுக்கும் நிறையா பேரு இருக்கும்